வெவ்வேறு பருவங்க பருவகாலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மரத்தை வந்து வளர்ப்பது மிகவும் அவசியம் அதுக்கு வந்து மு முதலே வந்து முறைப்படியாக வந்து நமது வீட்டை சுற்றியும் வந்து ஒரு ரோஸ் ஜெட் ரோஜாப்பூ செடி ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு கனகாம்மரம் செடி இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே வந்து வீட்டுக்கிட்டே வளர்த்தம்னா ஒ இந்த சித்திரை மாசம் வந்து நல்லா பூ பூக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம போய் க கடையில் போய் வாங்கி வந்து அதை எவ்வளோ வில கொடுத்து வாங்குறோம் வீட்டிலே வளர்த்தன்னு வச்சிக்கோங்க அது விலையும் கம்மியாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ் அதாவது புதுமையாக வந்து அப்படியே புத்தம் புதுசாக பூத்த பூவை வந்து நம்ம தலையில் வச்சம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதை வந்து வ சுத்தியில வந்து இடம் வந்து நல்லா இடவெளி விட்டு விட்டு நா நட்டு வச்சிக்கிறணும் அந்த இடம் வந்து உதிர்றதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிக்கிறணும் தண்ணி வந்து தினமும் ஊத்திக்கிட்டே இருந்துக்கிடணும் முள் செ முள் கிள்ளு இருக்கிறதை உடச்சி விட்றணும் சுற்றிலும் வந்து ஆடு மாடு மேய்க்காமல் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து முள்ளை வந்து சுற்றிலும் வந்து நட்டு வச்சிக்கிறணும் அதே மாதிரி ஒரு பழங்கள் செடியாக பழங்கள் மரமாக இருக்கட்டும் ஒரு மா மரமாக இருக்கட்டும் ப பாதாம் மரமாக இருக்கட்டும் ஒரு மாதுளை பலம் பாம் இது மாம்பழம் அந்த ப மாமரம் இதெல்லாம் நடக்கும் நட்டு வச்சிக்கிட்டன்னு வச்சிக்கோங்க ஒவ்வொரு பருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பழங்களை பறிச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு தண் தண்ணி பழம் வந்து இந்த வெயில் நாள்கள்ல வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அதை வந்து அந்த விதை கிடைக்கியல வந்து அது கிடைச்சப்போ வந்து அதை நட்டு வச்சிக்கிட்டன்னு வச்சிக்கோங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்பவே பறிச்சு அப்பவே நம்ம சாப்பிட்டுக்கலாமா இல்லைங்களா அதனால் வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து மரங்கள் செடிகளையும் வளர்க்க வளர்க்க வந்து நம்ம முதல் ஊருக்கு நல்லதோ இல்லயோ நமக்கு நல்லது இவ்வளோ காசு வந்து கொடுத்து வெளியே கொடுத்து வாங்கி இது செய்கிறோம் அதுவும் வந்து உரங்கள் போட்டு பூச்சிக்கொல்லியும் உரங்கள்னு போட்டு நிறையா ப பண்ணி வச்சிர்றாங்க இயற்கை முறைப்படி கிடைச்சிச்சின்னு வச்சிக்கோங்க இது நம்மளே போட்டோன்னா வீட்டில கிடக்குற ஒரு காய்கறி ஓட காய்கறி முட்டை இந்த மாதிரி கழிவுப் பொருட்களை வந்து வீணாக்காமல் அதையும் வந்து செடியில் போட்டு ப தண்ணி ஊத்தி வளர்த்தன்னு வச்சிக்கோங்க இயற்கை முறைப்படி நல்லா வந்து சுத்தமான பழங்களாக நமக்கு கிடைக்கும் நோயும் பிள்ளைங்களுக்கு அதிகம் வராது இப்போ வந்து துளசி செடியே இருக்கட்டும் ஒரு மருதாணி செடியாக இருக்கட்டும் இதை வந்து வீட்டில வளர்த்தீங்கன்னா ஒரு இந்த கொரனா சமயத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து அவதிப்பட்டிங்கள் அந்தக் கொ துளசி செடி இருந்துச்சுனால் டக்குனு ஒரு இருமல் வந்துச்சுன்னு வச்சிக்கோங்க அந்த துளசியை பறிச்சு ஒரு தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு டீ மாதிரி போட்டு குடிச்சோன்னு வச்சிக்கோங்க உடனே வந்து அந்த தொண்டையில் வந்து அரிப்பு இருக்கிறது வந்து அடங்கி அந்த சளி வந்து திருப்பி பரவாமல் அம்மன் எதிர்ப்பு சக்தி இயற்கையிலே வந்து நமக்கு வந்து பக்கத்திலே வந்து ஒரு ம நாட்டு மருந்தை வச்சிக்கிட்டு நம்ம போய் கடையில் போய் மருந்தை வாங்கி சாப்பிட்றது அதை வாங்கி சாப்பிட்றதுன்க்கிட்ருக்கோம் தூதுவளை இருக்கட்டும் இது வந்து ஒரு சளி அதிகமாகயில வந்து நெஞ்சு பிடிச்சிட்டுக்கிட்ருக்குது

போய் அரச மரத்தை சுத்துங்கள் உங்களுக்கு குழந்தை வருன்றாங்க என்ன காரணம் அந்த அரச மரத்தில் உள்ள சக்தி வந்து ஒய் வாயு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது ஆக்ஸிசனாக கிடச்சு இயற்கையாக நம்ம உடல் ரீதியாக வந்து கர்ப்பையில் வந்து ஏதாச்சும் கோளாறாக இருந்தால் அது சரியாகுது அந்த மரத்தை வந்து நம்ம ஏன் வரக்குமா வளர்க்க மாட்டேறோம் முன்னெல்லாம் வந்து மரத்தை வந்து வ ரோடு இது பெரிய அளவுக்கு வர்றதனால இப்போ ரோட்டில உள்ள மரங்கள் புளிய மரம் மா மரம் இந்த அரச மரம் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி என்ஹெச்சு ரோடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து சரி பண்ணி அது கொண்டியா கொண்டு வந்தே ஆகணும் அதுக்காண்டி சின்ன சின்ன கோயில் இருக்கும்ல நம்ம வீட்டை சுற்றி அந்த இடத்துல கூட ஒரு மரத்தை கொண்டு போய் வைக்கலாம் ஒரு தானம் தர்மம் செய்கிற அளவுக்கு வந்து ஒரு மரத்தை நட்டம்னால் நம்ம குழந்தைகள் வந்து மிகவும் ஆரோக்கியமான காற்று வாசிச் சுவாசிச்சு வாழுங்கள் அதனால் வந்து நல்ல மரங்களை வந்து வ வளர்த்து வர்றது வந்து இயற்கைக்கு நல்லது நம்மதுக்கு நல்லது நம்மளுடைய தலமுறைகளுக்கும் நல்லது எவ்வளோ எவ்வளோ இருக்குது மரங்கள்லே வந்து சத்தானதாக இருக்குது ஆரோக்கியமானது இருக்குது நல்ல பலனுள்ளதாக இருக்குது அந்த மரங்களை வந்து நம்ம பராமரிக்காமல் அதை வந்து கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு க வெட்டி தூக்கிட்டுப் போகிறாங்கன்னா ஏன் வெட்டி தூக்கிட்டு போகிறீங்க இருங்கள் அந்த மரத்தை வந்து வேரோட எனக்கு கொடுங்க நான் எங்கள் வீட்டில கொண்டு போய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா வளர்க்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இயற்கை முறைப்படி வளர்த்தன்னு வச்சிக்கோங்க இயற்கைப் பழங்கள் வந்து கிடச்சி ஆரோக்கியமாக ஒரு கீரை ஒரு கீரையை உருவி கீழே போடுறாங்க அதை வந்து வேரோட இருந்துச்சுனால் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ப நம்ம வீட்டில கொஞ்ச ஏனு இடம் இருக்குதா சுற்றிலும் நடுங்கள் ஒரு புதினா மல்லி இருக்குங்க அது வந்து கட்டு இருபது ரூபா முப்பது ரூபான்னு ஒரு சமயம்லாம் சொல்கிறாங்க க கிடைக்கக்கூட மாட்டேன்து ஒரு பிரியாணி வைக்கணும்னா புதினா மல்லி தான் வேணும் அதை உருவிப் போடுற அந்தது காம்பை கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு பூச்செடி ரு அளவுக்குக்கூட போட்டு தண்ணியை தெளிச்சு வச்சிக்கிட்டே இருந்திங்கன்னு வச்சிங்க இந்த செ இந்த பருவத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவை அப்போ வந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சி வச்சிட்டு இந்த புதினா மல்லியையும் அரைச்சிப் போட்டுக்கிட்டு ஒரு பானகம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டன்னு வச்சிக்கோங்க எவ்வளோ நல்லாவாருக்கும் இயற்கையாகவும் இருக்கும் காசும் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம போய் கடையில் போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் வேணும் அந்த மாதிரி காசு கொடுத்து தான் வாங்கணுன்கிட்டிருக்கோம் இயற்கை முறைப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தம்னால் ஆரோக்கியம் மிகவும் முக்கியங்க அதுக்கு வந்து நம்ம வந்து மர செடி கொடிகளை வளர்த்தே ஆகணும் பருவத்துக்காக தகுந்த மாதிரி வந்து மரம் இருந்துச்சின்னு வச்சிக்கோங்க வெயில் நேரத்துக்கு வந்து எழுமிச்சை மரம் வந்து மிகவும் நமக்கு வந்து சாத்துக்குடி மரம் எழுமிச்சம் பலம் மரம் வந்து மிகவும் ந நல்லது அதை வந்து நல்லா வந்து மேலே அந்த செடியெல்லாம் கொட்டி ஒரு இல தழையா இருக்கும் அதை வந்து கூட்டி ரு ரிமூவ் ப இது கூட்டி வந்து தள்ளி விட்டுட்டு அந்த செடி கொப்பெல்லாம் நல்லா வெ வெட்டி வெட்டி கிள கிளையா வெட்டிட்டு எடுத்துப் போட்டிருணும் எடுத்துப் போட்டுட்டு அந்த செடிகள்ல வந்து நல்லா வந்து வளர்க்கறதுக்கு தேவையான உரங்களை நம்ம போக்கணும் தண்ணி நிறையா ஊற்றணும் அப்படின்றப்ப வந்து தண்ணி அதுக்குள்ள இந்த செடிகளை வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கயில நம்மளை சுற்றி உள்ள அடியில் வந்து மண்ணுக்கு அடியில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில வந்து ஒரு தண்ணியே தேவையினாலும் ஒரு மோட்டர் போடுறப்ப தண்ணி பத்தலை சொல்கிறோம்மில்ல ஆனால் வந்து சுற்றிலும் வந்து மரம் செடி கொடியை போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருந்தம்னு வச்சிக்கோங்க அந்த வீட்டில வந்து தண்ணி வந்து குறைபாடே இருக்காது ஏன்னா அந்த அடியில வந்து மண்ணுக்கு அடியில் வந்து அந்த தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் மரம் வந்து செழிப்பாவும் இருக்கும் நமக்குத் தேவையான த மழை நாள்லயும் வந்து அந்த தண்ணி வந்து அடியில் போய்க்கிட்டே இருக்கும் தண்ணி நமக்கு வந்து கிடைத்துக்கொண்டே இருக்கும்